லாக்டவுன் அப்போங்க இந்த மாதிரி கொஞ்சம் சமைக்கிறது காய்கறி இதெல்லாம் வாங்கிகிட்டு வர வாரம் ஒருக்கா தாங்க காய்கறிலாம் கொண்டுட்டு வருவாங்க அதை கொண்டுட்டு வந்தாலும் வாங்கி ஏதோ இருக்கிறத வெச்சுங்க ஏதோ சமைச்சி சாப்பிடுவோம் இப்படி தக்காளி வந்ததுனால எல்லா வெட்டி போட்டு கொஞ்சம் இது பண்ணி அது ஒரு நாளைக்கு இப்படி சாப்பிடுவோம் அப்புறம் ஏதோ ஒரு காய் கத்திரிக்காய் இந்த மாதிரி கொண்டு வந்தாங்கனா அதை ஒரு நாளைக்கு கொண்டு வந்து சாப்பாடு வெச்சு அதை கொஞ்சோம் வதக்கி பொறியல் பண்ணி அது ஒரு கொஞ்சம் அப்படி சாப்பிடுவோம் அப்பறம் வந்து ஒரு நாளைக்கு காய் சாப்பாடு மாதிரி இப்படி இருக்கிறத ஒன்று ரெண்டு வெச்சு அப்படி அதை ஒரு நாளைக்கு செஞ்சு சாப்பிடுவோம் அப்புறம் வந்து அந்த டைமில் அந்த கஷ்டத்தில் என்ன வீட்டில் இருக்கோ அதை வெச்சு நாங்கள் சமைச்சி சாப்பிடுவோம் அந்த டைமில் எங்கேயும் வெளியில் போக முடியுறதில்லங்க இருக்கிறத வெச்சு தான் நம்ம சமைச்சாகணும் ஒரு நாளைக்கு இப்படி செய்வோம் ஒரு நாளைக்கு அப்படி செஞ்சு சாப்பிடுவோம் ஒரு நாளைக்கு அப்படி உப்புமா மாதிரி செஞ்சு சாப்பிடுவோம் ஒரு நாளைக்கு குழம்பு இருக்கிறத வெச்சு குழம்பு வெச்சு சாப்பிடுவோம் ஏதோ அந்த டைமுக்கு எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி சாப்பிடுவோம் கொரோனா டைமில்